பதினஞ்சி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருபது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பத்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று